ஹலோ ஆ தமிழ் கடையா ஆ நான் ஆ நான் என் பேர் அருள்செல்வி இதுமாதிரி காய் வாங்கறதுக்காக கேட்டுருக்கேன் ஆ எட் ம்

ஃபங்க்ஷனுங்க ஆ அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து காய்ங்க நிறைய தேவைப்படுது ஆ பிள்ளைக்கு இதுமாதிரி தெரட்டி வைக்கலாம்ட்ருக்கோம் ஆ அதுக்காக தக்காளி இதெல்லாம் ஆ இப்போ கேரட்டு கேரட்டு ஆ கேரட்டு ஆ மொத்தமாக தான் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு இல்லையா ஆ கேரட்டு பீன்ஸு அப்புறம் உருளைக்கெழங்கு ஆ சரி எவ்வளோ வில இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் ஆ சரி சரி சரி சரிங்க ஆ அப்புறம் இப்போ த தக்காளி வெங்காயம் தக்காளி தக்காளி எல்லாம் தக்காளி எல்லாம் எவ்வளோ ரேட்டு போகுது ஏ அப்பா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆஆ சரிங்க அம்மா ஆ தக்காளி தக்காளி ரெண்டு கூடை ரெண்டு கூடை வாங்கணும் ஆ வெங்காயம் வந்து ஒரு சிப்பம் ஆ இப்போ இப்போ அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருந்தா போதாதா ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லை ஃபங்க்ஷனுக்காக ம் ம் ம் ஆ ஆ அதான் கேரட்டு அஞ்சு கிலோ ஆ பெ இது கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டுருங்க ஆ பூண்டு வந்து ஒரு மூணு கிலோ போட்டுருங்க ஆ பூண்டு கிலோ பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அதான் பாக்ஸாக ரெண்டு ஆ வெங்காயம் வந்து இப்போ ஆறு கிலோ இதெல்லாம் போட்டுருங்க இல்லைல்ல வருவாங்க தான் கடைக்கு வந்து வாங்கிகிட்டு தான் வருவாங்க

ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஏன்னா வச்சிக்கோ ஆ உங்கள் கடை நல்லா இருக்குன்னு ஜனங்க சொன்னதால் வந்து வாங்கறதுக்காக வரோம் இதை வரைக் ஆ சரி இது வரைக்கும் வந்ததில்லைம்மா அதனால் தான் சரி ஆ

சரிங்கம்மா சரிம்மா சரி சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரி ஆ காசு கொடுக்காம எப்படி வருவாங்க இல்லைல்லம்மா இல்லை காசு கொடுத்துருவாங்க ஆ சரிங்மா ஆ சரி